எங்கள் ஊரில் ஒரு முறை திருவிழா போட்டிருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் அந்த சமயத்தில் ஒ சிலம்பம் ஆடிக்கிட்டு வந்துட்டிருந்தாங்க அந்த சிலம்பத்தை ஆடி வந்துட்டிருக்கும் பொழுது அதை நான் பார்த்தேன் அந்த சிலம்பத்தை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்போ நான் அங்கே போய் அந்த சிலம்பம் வாத்தியாருக்கிட்ட நான் போய் கேட்கம்போது அவங்க சொன்னாங்க இது ஒரு வகையான தற்ப தற்காப்புக் கலை தம்பி இதை நல்ல முறையில் கற்றுக்கலாம் நீ அப்படின்னு எங்கிட்ட சொன்னாங்க அந்த டைமில் அங்கே இருந்தவங்கள்லாம் நல்லா அந்த கம்பு சுற்றிக்கிட்ருந்தாங்க அந்த கம்பு சுற்றிட்ருக்குறத நான் பார்க்கம்போது எனக்கே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால் நான் மேலும் அந்த கம்பு சுற்றுறது எப்படி அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு எதாவது பயிற்சி கட்டணம் கொடுக்குறீங்களா வாங்கறோமா அப்படின்லாம் கேட்டோம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொன்னாங்க சரி அதனால் என்னோடய பெற்றோர்கிட்ட போய் கேட்டேன் அவங்களும் சில வகையான பணங்களை கொஞ்சமாக கொடுத்தாங்க அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து நான் ஒரு நல்ல நாளாக பார்த்து க இந்த சிலம்பம் பயிற்சியை கற்றுக்கிட்டேன் இந்த சிலம்பம் பயிற்சி ஒரு தற்காப்புக் கலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் எந்த வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திருவிழா காலங்களில் இதை ச பயிற்சி செஞ்சிட்டிருக்கறத பாத்த பொழுது எனக்கு மிகவும் ஆசையாக இருந்தது அதனால் இந்த தற்காப்புக் கலை எனக்கொரு ஆர்வத்தை தூண்டுச்சு இது வந்து என்னோடய உடலுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது மனதுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது அதனால் ஒவ்வொருத்தரும் தற்காப்புக் கலையை ரொம்ப மூல நிறையா கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அவங்களுக்குத் தேவையான உடல் வலுவையும் அதனால் பெறலாம்